வீட்டில் டிவி ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அதனால இங்கே நிறைய ஷோரூம் போய் பார்த்தோம் வசந்த அண்ட் கோ டார்லிங் ரெயின்போ இப்படி நிறைய ஷோரூம் பார்த்தோம் அங்கே பார்க்கம்போது சாம்சங்கில் ஒரு டிவி ஃபார்ட்டி டூ இன்ச்சில் பிடித்து இருந்துச்சு சரி அமௌண்ட் எவ்வளோன்னு விசாரிக்கும்போது ஷோரூமிலிருந்து எங்களுக்கு ஆஃபரில் தரதாக சொன்னாங்க அந்த டிவி வந்து ரொம்ப பிடுச்சி போச்சு ஃபார்ட்டி டூ இன்ச் டிவி வ் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம் அந்த டிவி நல்லாயிருக்கு என் அதனுடைய கிளாரிட்டி ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அதேமாதிரி சவுண்டும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு என்ன எப்போ எந்த சுட்டிவேஷனுக்கு எப்படி சவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது அழகாக கொடுத்துருந்தாங்க அதனால அந்த ப்ராடக்டு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட்டில் அந்த டிவியில் படம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு தியேட்டர் எஃபெக்ட்டு கொடுத்துச்சி